எங்கள் பகுதியில் வந்து கஜா புயல் ஏற்பட்டுச்சு அப்போ ரொம்ப ரொம்ப அழிவுகள் நிறையா இருந்தது நார்மலாக வந்து மிடில் க்ளாஸ் ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு பிள்ளைங்கயெல்லாம் தூங்குறத்துக்கு கூட இடம் இல்லாமல் இருந்திருக்காங்க சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லோருமே மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி ஹையர் கிளாஸா இருந்தாலும் சரி எல்லோருமே ரொம்ப அந்த சீற்றங்கள் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சி அவங்களை